மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செஞ்சி கோட்டை அங்கே ராஜா கோட்டை ராணி கோட்டை ரெண்டுமே இருக்குது பக்கத்தில் மயிலம் முருகன் கோயிலிருக்கு ஆரோவில் பீச் இருக்குது இது எல்லாம் வந்து மக்கள் அதிகமா அதிகமாக சென்று பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் ராஜா கோட்டை ராணி கோட்டை ரெண்டுமே வந்து ஆர்க்கேலஜி டிப்பார்ட்மெண்ட் அதாவது இந்திய தொல்பொருள் துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே அதிகமா அகழ்வாராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு அது ராஜா கோட்டை ராணி கோட்டை சுற்றிப்பாக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த ராஜா கோட்டை ராணி கோட்டை சுற்றிப்பாக்குறதுக்கு மயிலம் முருகன் கோயில் அது எந் அதுவும் நல்லாயிருக்கும் மரக்காணத்தில் இருக்கிற உப்பளம் அங்கேதான் உப்பு உப்பு எடுக்கிறது அங்கேதான் அதிகமாக பண்ணுறாங்க இந்த மா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனாலே அதுவும் பார்க்கக்கூடிய இடங்கள்தான் ஆரோவில் பீச்சு அதுவும் அழகான ஒரு இ இடம்தான் இங்கே ஆரோவில் பீச்சோ மயிலம் முருகன் கோயிலோ உப் மரக்காணம் உப்பளமோ இதெல்லாம் வந்து இலவசமாக மக்கள் வந்து கா போய் பா பாத் போய் பார்த்து அதை வந்து ஒரு நல்லாயிருக்கும் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அது வந்து முன்னாடியும் அது முன்அனுமதி இன்றி நுழைவு கட்டணமெலாம் அங்கே கிடையாது ஆனால் வந்து செஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜா கோட்டை ராணி கோட்டை ரெண்டுத்துக்குமே வந்து அரசோடய அனுமதி அனுமதியோடுதான் அங்கே உள்ளாற போகணும் அவங்க நுழைவு கட்டணம் இருக்கும் மக்கள் அதிகமாக சென்று பார்க்கக்கூடிய இடங்கள்ன்னு இப்போ சொன்னிங்கன்னால் இந்த இந்தமாதிரி இடங்கள்தான் இந்த மாவட்டத்தில் இருக்குது